தமிழில் பேசும்போதுனால் ஓ ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு லேங்குவேஜில் பேசி பேசுவாங்க திருநெல்வேலிக்காரங்க மதுரைக்காரங்க லேங்குவேஜ் பார்த்தா ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ சென்னைன்னால் ஒரு லே ஒரு லேங்குவேஜாக இருக்கும் இப்போது நான்லாம் ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கச்சில தமிழில் படிக்கச்சில தமிழ் ஆத் நு அந்த ழ் ள் ல் அந்த அந்த ழ்ல வாழைப்பழம் வாலப்பலோம் அப்படின் சொல்லுவாங்க கோழி கோலி அந்த ஓ அந்த லேங்குவேஜ் பா படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக நாங்கள் இது பண்ணி இருக்கிறேன் இப்போ திருநெல்வேலிக்காரன்னு மதுரைக்காரங்கன்னு வச்சிட்டாங்கன்னு ஏலே இங்கே வாலே அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ இப்பங்கு வேற ஸ் டிஸ்டிக்கே இப்போ சென்னைக்காரங்கன்னால் ஏன்டா இப்படி பண்றே ஏன்டா இங்கே வாயேன்டா அந்த மாதிரி லேங்குவேஜ் வே ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு தமிழ் பேசுகிறாங்க அது நம்ம நாட்டோடய கலாச்சாரம்